கிராமப்புறத்தில் வந்து என்ன நோய்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு தகவல் சென்று சேராமல் இருக்கும் அப்படிங்கற போது அவங்களுக்கு வந்து இந்த காலரா பெரியம்மை சின்னம்மை சீதபேதி இந்த நோய்களுக்கு வந்து சரியான ஏன்னா சிறந்த முறையில் சிறப்பான நேரத்தில் பு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த தடுப்பூசி எடுத்துக்கணுங்கறது வந்து அந்த கிராமப்புற மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் படிக்காத மக்களுக்கு அறியாத பாவணையில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த சரியான நேரத்தில் அந்த குழந்தைங்க வந்து தடுப்பூசி போட்டுக்கலைன்னா அவங்களுக்கு இந்த நோய் வரும் இந்த நோய் தாக்கினா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களால வந்து நோய வந்து தா நோய் வந்ததுனா உடம்பில் வந்து சக்தியை தாங்க முடியாது இப்படிங்குற சூழ்நிலை வந்து அந்த மக்களுக்கு தெரியாத ப போயிடுது அதனால தான் கிராமப்புற மக்களுக்கு நோய் வந்தால் நோயின் பாதிப்பும் அதனோட அறிகுறியும் அவங்களுக்கு தெரியாத போயிடுதுங்களா நகர்புறத்தில் வந்து கொரோனா வந்து அதிகளவில் பரவுணுச்சுனு வச்சிக்குங்களேன் சமீப காலங்களில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்து ரொம்ப பரவ பரவி மக்கள் வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க அது வந்து நகரப்புறத்தில் வந்து ரொம்ப அடி பட்டாங்கன்னு வச்சுக்குங்களேன் ச அடிப்படையில் பாலிலருந்து அடிப்படை உணவுலேருந்து எல்லாமே பாதிப்பாகிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்குற போது நகரப்புற மக்கள் வந்து நோயினோடய பாதிப்பை வந்து ஒரு அலச்சியமாக எடுத்துக்கிறாங்க ஓ அது தானா அப்படின் சொல்லிட்டு விட்டுகிறது தான் அது வந்து பெரியளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருது சரிங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நோயின் வந்தால் அதனோடய தாக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பாதுகாக்க நம்ம மக்களுக்கு அரசு என்ன சொல்லுதோ அது சரியான முறையிலேயும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது உரிய நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டால் மட்டும்தான் நோயோட பாதிப்புலேருந்து ஒருத்தரை வந்து தக்க முறையில் பாதுகாக்க முடியும்